கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள் பசங்கள் வீட்டு பொம்பளைங்கள் ஆம்பளைங்கள் எல்லாேருமே பொழுது போக்குக்காக என்ன பண்ணுவாங்கனால் தாயக்கரை விளயாட்றது பிள்ளைங்கள் வந்து தாயக்கரை விளயாட்றது நொண்டி பல்லாங்குழி அப்புறம் பசங்கள் இந்த கிரிக்கெட்டு கபடி இந்த மாதிரி விளாடுவாங்க அப்புறம் வீட்டு பொம்பளைங்கள் வீட்டு வேலை பார்ப்பாங்க தனியாக தனிமையில் இருந்தோம்னால் பல யோசனை வரும்னு சொல்லிட்டு அவங்க எதுனால் ஒரு வேலையை பார்ப்பாங்க தூரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்புறம் ஆம்பளைங்கள் சீட்டு விளயாடுவாங்க ஆ மரத்தில் அடியில் உக்காந்து பிள்ளைங்களெலாம் தூரி ஆடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க டெயிலியும் வீட்டு வேலை முடிஞ்சுருச்சுனா பொம்பளைங்கள் இந்த வேலை பண்ணுவாங்க ஆம்பளைங்கள் வேலை இருந்தால் வேலை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னால் சீட்டு விளயாட்றது இந்த மாதிரி உக்காந்து நியாயம் பேசறது இந்த மாதிரி பண்ணலாம் பிள்ளைங்கள் பிள்ளைங்கள் பிள்ளைங்களோட விளயாட்லாம் அப்புறம் தனிமையில் இருந்தால் அவர்களுக்கும் பல யோசனை வரும் வெளியூரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விளயாட்றாங்க நம்மளால் அது மாதிரி விளயாட முடியல நம்மளுக்கு இது மாதிரி இருந்துச்சுனால் நம்மளுக்கு இந்த வேலை தான் நம்மளுக்கு செட் ஆகும் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் தூரம் தூரத்தில் போய் விளயாட்ற மாதிரி இருந்தால் விளயாட்லாம் அப்படி போக முடியாத சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுறது நம்ம இருக்கிற விளயாட்ட விளயாட முடியும் அப்புறம் வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செய்வாங்க நாம் எதுவுமே சொல்லவும் முடியாது ஏன்னால் நம்ம சொன்னோம்னால் அவர்களுக்கு ஏன்னால் என்மே எங்கேயுமே அனுப்பமாட்டேங்கிற வீட்டுக்குள்ளேயாவது வச்சுருக்குற அந்த மாதிரி அவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம விட்டுறணும் தனிமையில் இருக்க விட கூடாது அப்படி பண்ணிணா தனிமையில் இருக்க வேணாம் என்னை கேட்டால்